உள்ளூர் பொருளாதாரத்தில் சிறு மற்றும் நடுத்தர தொழில்களோடய பங்குங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டேதான் போகுது சிறுதுளி பெருவெள்ளம் சொல்லி சொல்லுவாங்க ஏனால் சின்னதாக ஆரம்பிக்கிறதுதான் நம்ம பெரிய விஷயம் நடக்கும்

நிறையா சின்ன சின்னத் தொழில்கள் பா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன டீ கடைங்கிறது நிறைய ஃப்ரான்சைஸ் மூலயமா பெரிய லெவலில் மாறுது ஸோ ஒரு உள்ளூரோடய பொருளாதாரங்கிறது பார்க்கறதுக்கு ஒரு சின்ன கடையாக இருக்கலாம் ஆனால் அதோடய பங்குங்கிறது நிறையவே இருக்குது அது ஒரு பெரிய இன்டஸ்ட்ரியல் ரெவலுயூஷன் கொடுக்குற அளவுக்கும் கூட இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் கெஃபே காஃபி டே அவங்களும் சின்னதாக ஆரம்பித்தவங்கதான் ஆனால் இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்காங்க ஸோ அந்தமாதிரி இப்போ இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிறு வியாபாரிகள் இல்லை சிறு நிறுவனங்கள் அப்படிங்கிறது கான்சஃப்ட்வைஸில் போகும்போது அவங்க ஃப்ரான்சைஸ் மூலயமா அவங்களோட எக்னாமிக் குரோத் வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அந்த ஊர்களுக்கும் அது ஏற்படுது